சமையல் தொழிலாக பள்ளிகளுக்கு என்ன போடுவாங்க சமையல் தெரியாமல் வர்றவர்களுக்கு வந்து நிறைய சமையல் வந்து கற்றுக் கொடுப்பாங்க அங்கே இருக்க முன்னாடி சமைத்தவங்கெல்லாம் அதில் ஒவ்வொரு நாளைக்கும் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு விதமான சாப்பாடு போடுவாங்க இப்போ மொதல் நாள் போய்ட்டு போட்டுட்டனால் மொத்த வாரத்தில் ஒரு ஆறு நாள் இருக்குனால் ஒவ்வொரு வார ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சாப்பாடு போடுவாங்க புள்ளைங்களுக்கு அது வந்து ஆரோக்கியமாக நல்ல விதமாக சமைக்க கற்றுக் கொடுக்குறதுக்கு அதுக்கு ஒரு தலைமை தாங்குகிறவங்க இருப்பாங்க இப்போ ஒ பள்ளி நிறுவனங்கள் அதாவது குழந்தைங்களுக்கு நல்ல உணவு கொடுக்குறதுனா அதில் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பின்விளைவும் வராதமாதிரி தான் உணவை தயாரித்து கொடுக்கணும் இவர் இந்த நிறுவனங்கள் வந்து ஒரு நல்ல பயிற்சி அளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்தமாதிரி சமய பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சமையல் வந்து செய்யுறதுக்கு மொதலில் அனுமதிப்பாங்க அதுக்கு இவங்களுக்கு நிறைய பயிற்சிகளெலாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க போய் குழந்தைகளுக்கு சமையல் தெ சமையல் சொல்லித்தருவாங்க என்ன தொழிலாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான சாதம் போடுவாங்க அது எல்லாமே உடம்புக்கு பாதுகாப்பான உணவாக இருக்கும் அதை தான் இவங்க சமைச்சு போடுவாங்க அதை சொல்லி கொடுக்குறதுக்கு தான் ஒருத்தவங்கள் வருவாங்க அவங்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு செய்யவே அனுமதிப்பாங்க